பூச்சி கடிச்சுதுனா தேன் பூச்சியெலாம் கடிச்சுருச்சின்னா அதோடைய முள்ளெல்லாம் எடுத்துவிட்டு தான் மருந்து போடணும்னு சொல்லி அதை ஒவ்வொரு முள்ளாக அமுத்தி எடுப்பாங்க அதெல்லாம் ரொம்ப வலிக்கும் வலித்தாலும் கொஞ்சம் நேரம் இது பண்ணிட்டிருந்துட்டு அப்புறோம் அந்த முள்ளெல்லாம் எடுத்துட்டு சுண்ணாம்பு தடவி விடுவாங்க அதில் நல்லா போயிடும் அதே மாதிரி கம்பளி பூச்சி பட்டிருச்சினாலே உடம்பெல்லாம் ரொம்ப நம நமனு அரிக்கும் அதுக்கு சின்ன வெங்காயத்தை எல்லாம் தட்டி அந்த சாறு புழுஞ்சி விட்டு தொடச்சு விடுவாங்க தொடச்சு விட்டுட்டு அப்புறோம் தேங்காய் எண்ணெயெலாம் தொடச்சு விடுவாங்க அதுவும் கேட்க்கும் பா அப்புறோம் இந்த பூரான் எல்லாம் கடிச்சுதுனா மஞ்சளில் தண்ணீரில மஞ்சள் கலந்து கொடுப்பாங்க குடிக்க சொல்லி அதை குடித்தம்னா அந்த விஷம் முறிவாயிடும் கேட்க்கும் அப்படி தான் எங்கூர்லெலாம் வைத்தியம் பண்ணுவாங்க